எங்கள் மாநிலத்தின் கல்வி முறையில் தமிழ்மொழியின் பங்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் வந்து ரொம்ப ஒரு பங்கு விகிக்கிறதா இருக்கும் எப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தமிழில் தான் மற்ற லாங்வேஜி கூ கூட பிரிண்ட் பண்ணி இருப்பாங்க எல்லாம் ஸ்கூல்லையும் பார்க்கும்போது தமிழுக்குன்னு ஒரு வகுப்பு கொடுத்து அந்த வகுப்பில் வந்து தமிழில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் யூஸ் பண்ணி பேச முடியும் எழுத முடியும் அதனோட இலக்கியங்கள் இலக்கணங்கள் அதனோட கிராமரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு போய் சேரும் கலாச்சாரங்கள் அதேமாதிரி இந்த தமிழ் பண்டைய மரபுகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பற்றி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மற்ற எல்லாத்துக்கும் சொல்லி வச்சு புரிய வச்சு அதன்படி வாழ நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அதேமாதிரி தமிழின் பங்கு வகிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பங்களிப்புன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாரம்பரிய உணவுகள் உணவுகள்ன்னு எடுக்கும்போது அது தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம முன்னோர்கள் உணவாக எடுத்துக்கிட்ட பொருட்களை எல்லாம் இப்போ இந்த சூல்நிலையில இருக்க டாக்ட்ரஸோ தெரபிஸ்ட்டோ எல்லாருமே வந்து அதை தான் சஜஜஸ்ட் பண்ணுறாங்க சஜஜஸ்ட் பண்ணி நம்மளால் அதை சாப்பிட்டா இன்னும் நம்மளோட உடம்ப வந்து இன்னும் ஒரு ஹெல்த்தியாக வச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை சஜஜஸ்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி இதை பேசுறதுக்கும் இப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முதல்ல இங்கிலீஷில் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன வர எல்லாம் அப்ளிகேஷனும் நிறையா வகையான தமிழப் தமிழில் வர ஆரமிச்சிடுச்சு ஏன்னா தமிழுக்கு ஒரு பங்களிப்பு நிறைய இடத்துல வர ஆரமிச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் லாங்வேஜின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு சில அபிகேஷன்ஸில் ஏன் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை எதா ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரி இருந்தாலோ லாங்வேஜின்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் மட்டும்தான் பண்ணுறமாரி இருக்கும் ஆனால் இப்போ இந்த சூல்நிலையில தமிழுக்குன்னு ஒரு பங்களிப்பு கொடுத்து எதா இருந்தாலும் தமிழில் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சிட்டாங்க ஸோ எங்கள் மாதிரி இருக்குல கல்வி முறையில் தமிழ் ரொம்ப ஒரு பங்களிப்பாக இருக்கும்